இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மத கோயில்கள்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னால் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில சொல்லலாம் சிறப்பவான கோயிலுங்க அங்கே இருக்கற சிற்பக் கலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாரும் எல்லா மதக்காரங்களும் பார்க்க வேண்டிய இடோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சியம்மன் அதை சுற்றி இருக்கிற நிறைய கோவில்கள் அப்புறம் பார்த்தீங்கள்னா தாஜுமகால் கண்டிப்பாக எல்லா இந்தியரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் என்னென்னால் தாஜுமகால் கண்டிப்பாக பார்க்கணுங்க அப்புறம் எங்கள் ஊர்லெலாம் பார்த்துட்டீங்கன்னா சௌண்டம்மன் கோவில்னு ஒரு பண்டிகை இருக்குதுங்க வருஷத்துல ஒரு தடவை வைகாசி மாதம் வரும் மூணு நாலு நாளைக்கு ரொம்ப சிறப்பாக நடத்துவோம் நாங்கள் அதை